உடல் எடையை குறைக்கணும்னா தினமும் காலையில் ஆறு மணிக்கு எந்திரிச்சு இல்லைன்னா ஒரு அஞ்சு மணிக்கு எந்திரிச்சு ஒரு முப்பது முப்பது நிமிஷம் கொஞ்சம் நேரம் வாக்கிங்கு போகணும் அதற்கப்புறம் ஒரு முப்பது நிமிஷம் ஒரு ஜாக்கிங் போகணும் காலையிலையும் பண்ணலாம் அதற்கப்புறம் சாய்ங்காலம் ஒரு அஞ்சு மணி இல்லைன்னா ஆறு மணி அந்த மாதிரி டைம்மில் கூட ஒரு தினமும் ஒரு முப்பது நிமிஷம் நடக்கணும் முப்பது நிமிஷம் ஒரு கொஞ்ச தூரம் ஓடணும் அதற்கப்புறம் சுடு தண்ணி அதிகமாக குடிக்கணும் உடல் இடைய குறைக்கணும்னா காபி டீ கிரீன் டீ எல்லாம் குடிச்சால் இதாயிரும் அதற்கப்புறம் சாப்பாடு வந்து நம்ப அளவாக சாப்பிட்ணும் அளவு மீறியும் சாப்பிடக்கூடாது எண்ணெய் பொருளாகி எண்ணெய் அதிகமாக சேர்க்காம நல்ல எண்ணெய் சேர்க்காம இருக்கிற உணவை நம்ப நல்லா சாப்பிட்ணும் கார்போஹைட்ரேட்டு உணவுலாம் நம்ப தவிர்ச்சி தவிர்த்துக்கணும் புரதம் இருக்கிற உணவை நம்ப எடுத்து சா சாப்பிட்ணும்